கைத்தறி கைத்தறியில் பட்டு கோரா அதுலேயே கான்ட்ரஸ்ட்டாகவும் ஒன்று இருக்கு அதில் புட்டா ரகம் ஒன்று இருக்கு சைடு பாட்ரு ஒன்று இருக்கு அதுலேயே சரிகை அதில் ஜரிகை பொனச்சிருந்துச்சின்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதுவே வந்து பெடல் தறிங்கும் போது அதில் வந்து பியூர் பட்டு போட்டு நெய்ய முடியாது அந்த பியூர் பட்டு வந்து கைத்தறியில் மட்டுந்தான் போடமுடியும் அந்த அதில் போட்டு நெசிச்சாலும் அவ்வளோவுக்கு வந்து நல்லா இதாக இருக்காது அதுக்கு அந்த இதில் வந்து நெய்யும் போது வந்து பார்த்தீங்கனா ஒரு மாதிரியாக இருக்கும் அதில் வந்து புட்டா ரகம் இந்த மாதிரியெல்லாம் வரவே வராது இந்த எளம்பலிசில்ல கரண்ட்டில் ஓடுற இந்த தறியில் இதிலெல்லாம் வந்து நல்லா இருக்காது சேலையெல்லாம் இதில் நெய்யுறது மட்டுந்தான் நல்லா நல்லா இருக்கும் பார்த்தாவே லுக்காக இருக்கும் ஒரு ஃபங்சனுங்கும்போது ஒரு சாரீ பத்தாயிரம் இருபதாயிரன்னு போட்டு எடுக்கும் போது அதை விட இந்த ஐயாயிரரூபா சேலை தான் நல்லா இருக்கும் ஆனால் அதை யாரும் வந்து எடுக்கிறதே இல்லை அந்த சீலைதான் நல்லா லுக்காக இருக்குன்னு சொல்லி எடுக்கிறாங்க அதை எடுக்க கொஞ்சம் தவிர்த்து இதை கைத்தறி சீலையெல்லாம் நல்லா இருக்கு இது பார்த்து எடுக்கலாம்